இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பிறந்தநாள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக குடும்பத்தினரோடு சேர்ந்து நண்பர்களோடையும் சேர்ந்து கொண்டாடுவோம் அதில் வந்துட்டு பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அந்த ஒருத்தவங்களோட பிறந்தநாளை வந்துட்டு எந்த அளவுக்கு சர்பிரைஸாகவோ மறக்க முடியாத நாளாகவும் மாத்துகிறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரீசெண்டாக ஐம்பதாவுது பிறந்தநாள் வந்தது அப்போது வந்துட்டு அவங்கள அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாட்சு ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டிருந்தாங்க அப்புறோம் வாங்கிகிலாம் இப்போ வாங்கிகிலாம் காசு இல்லலை அப்டின்னு சொல்லிட்டு அதை வந்து தட்டி கழிச்சுட்டு அந்த வாட்டை வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாவு பிறந்தநாளுங்கிறதுனால ஐம்பது ஃபோட்டோ மறக்க முடியாத ஒரு ஐம்பது மெமரியை வந்து குட்டி குட்டி ஃபோட்டோவாக வந்து இது பண்ணி வீட்டில் செவுத்தில் ஹேப்பி பர்த்டே ஃபிஃப்டி அப்டின்னு சொல்லி போட்டு சுற்றி அதை வந்து ஒரு கொலாஜு மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோவாக ஒட்டி நைட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே உட்கார்ந்து ரெடி பண்ணி காலையில் அவங்க எந்திரிச்சதும் அதை பார்க்கற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அது மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸை கொடுத்துச்சி அதுக்கப்புறோம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேம்லி குடும்பத்தினரில் எல்லாத்தையும் வர வைச்சு சின்னதாக வீட்டிலையே ஒரு கேக் கட்டிங் ஒன்று பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச அந்த வாட்சை வந்து ஒரு வளையல் டப்பா வாங்கி அந்த வளையல்குள்ளார வெச்சேன் இந்த வாட்ச் வாங்க முடியலை அதுக்கு காசு பற்றலை வளையல் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வளையலை பிரிக்கும்போது அதுக்குள்ளே வாட்ச் இருந்ததை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்ட அந்த தருணம் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துச்சு ஸோ பிறந்தநாள் கொண்டாட்டங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சர்பிரைஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன்